அப்போ உள்ளவங்க பெரியவங்கள் பூராகவும் சொக்கட்டங்காய் அப்படிங்குற ஒரு விளையாட்டு ஒரு சொக்கட்டங்காய் ஆடிக்கிட்டு வயதானவர்கள் அதாவது யாரும் அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் விளையாண்டாங்க அதை அடுத்து சீட்டாட்டம் அது பொழுதுப்போக்குக்காக சாயங்காலம் நேரங்கள்ல முன்னூற்றி நாலு குடியாட்டம் அப்படிங்குறதுதான் ஆடுனாங்க காசு வச்சு யாரும் ஆடினது கிடையாது அப்போது உள்ள பெரியவர்களுக்கு சிறியவர்கள் மரியாதை நிறைய கொடுத்தாங்க யாரும் மதுவோ பீடியோ சுருட்டோ எதுவும் சாப்பிட்டாலும் யாருக்கும் யார் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு போய் குடித்த காலம் ஒன்று ஆனால் இப்போ உள்ளவங்க நேர்மாறு பீடியை குடித்து தன்னுடைய அடுத்தவங்க மூஞ்சியில ஊதுற காலமாக இருக்குது இப்போ அடுத்து பதினஞ்சாம் புள்ளி ஆட்டம் பதினஞ்சாம் புள்ளி ஆட்டம்ன்ட்டு கோடு போட்டு மூணு பதினஞ்சு காய் வச்சு அதுக்கும் பெருசாக மூணு காய் வச்சு பதினஞ்சாம் புள்ளி ஆட்டம் ஆடி விளையாடுவாங்க இதுதாங்க பழைய காலத்தினுடைய விளையாட்டுகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிலம்பாட்டம் பள்ளிங்குத்து ஆட்டம் இப்ப சடுகுடுன்னு சொல்றாங்க அப்ப பள்ளிங்குத்து ஆட்டம் சிலம்பு ஆட்டம் குச்சி விளையாட்டு கற்று கற்றுக்குடுப்பாங்க விளையாடுவாங்க கல் தூக்கிறது குண்டுக்கல்லை பலசாலி யார் அப்படின்ட்டு ஊர்ல இருக்கிற ஒரு ஊருக்கு ரெண்டு கல் மூணு கல் குறுங் கருங்கல் உருட்டுக்கல்லாக இருக்கும் அதை யார் யார் தூக்கி போடுகிறாங்களோ பலசாலி நான் தூக்குகிறேன் நீ தூக்குகிறேன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தூக்க முடிந்தவங்க தூக்கி எறியுவாங்க அப்படியே தூக்கி நெஞ்சிகுழியில வச்சு தோல் வழியா புற முதுகு பக்கம் தூக்கி எறியுவாங்க அதுதாங்க நடந்த விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லுக்கட்டி தூக்கி போடுகிறது சின்ன பிள்ளைல அப்போ விளையாட்டு விளையாடுவாங்க என்ன கைய கைய மடக்கு உங்கைய நான் மடக்குகிறேன் அப்படின்ட்டுலாம் ஒரு வீர விளையாட்டு விளையாடுவாங்க அதோட மட்டும் இல்லைங்க இந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல் இப்படி திருவிழா வரும்பொழுது மாடுகளை கொண்டுட்டு வந்து கயிறு போட்டு எங்கூர்ல ஒரு மந்தைய சிவன் கோயிலுக்கும் பக்கத்தில் மந்த இருந்துச்சுங்க அதில் பாச்ச மாடு பிடிக்கிறதுன்ட்டு வீர விளையாட்டு விளையாடுவாங்க தொழுவு மாடு விடுவாங்க இதுமாதிரி தாங்க வீர விளையாட்டுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்திச்சுங்க